எங்கள் வீட்டில் கோழி இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு வண்டி மாடுன்னு சொல்லி அது இருக்கு காளை வளர்ப்போம் காளை வந்து பொங்கல் ஆனால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன் கூட்டியே அது எல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் டைம்மில் காளை பந்தயத்துக்கு விடுவோம் அதே மாதிரி ஆடுங்க வந்து மந்தை மந்தயாக நிறைய வச்சியிருப்பாங்க எங்கள் அப்பா கூட பிறந்தவுங்க மொத்தம் ஆறு அண்ணன் தம்பிங்க அந்த ஆறு பேரில் ஒரு அண்ணன் வந்து விவசாயம் பாப்பார் ஒரு சித்தப்பா விவசாயம் பாப்பார் ஒரு சித்தப்பா ஆடு மேய்ப்பார் ஒரு சித்தப்பா மாடு மேப்பார் ஒருத்தர் வண்டி மாடுக்கு போவாங்க ஒருத்தர் விவசாயம் பார்ப்பாங்க இந்த மாதிரி எல்லா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்று பகுந்துப்பாங்க கோழிங்க வந்து நிறைய வச்சி இருப்போம் நாங்கள் அந்த கோழிங்களுக்கு வந்து வீட்டாண்டையே கம்பு கேழ்வரகு சோளம் இந்த மாதிரி போடுவோம் நிறைய எங்கள் வீட்டை விட்டு போவாது அதே மாதிரி ஆடுங்களுக்கு வந்து காடு இருக்கு பக்கத்துலையே அந்த காட்டுக்கு வந்து ஓட்டிகிட்டு போயிவிட்டு ஃபுல்லாக இத்தனை ஆடு இருக்குன்னா மா அந்த அத்தனை ஆடு வருதா சாய்ங்காலம் பார்ப்போம் அன்னக்கு ஃபுல்லாகவே காட்டில் மேய்ச்சி கூட்டிகிட்டு வந்து தண்ணி இப்போ தண்ணியெல்லாம் காட்டிவிட்டு அதை வந்து அழைச்சிட்டு வந்து படுக்கிறதுக்கு மணி ஏழாயிவிடும் அதே மாதிரி மாடு இருக்குதுன்னா மாடு பால் கரக்குற மாடெல்லாம் வந்து கட்டி வச்சுப்போம் வெளியில வந்துச்சா அதை பால் கறந்துருவாங்க அதனால் அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுப்போம் மீதி சாதாரணமாக இருக்கிற மாடு சின மாடு இருந்தா சின மாடும் வீட்டில் கட்டி போட்ருவோம் வெளியில் போனா கன்று போட்ரும் அதனால் வீட்டோட வச்சுப்போம் மற்றபடி நார்மலாக இருக்கிற மாடெல்லாம் வெளியில் கழட்டி விட்ருவோம் போய் நிறைய அங்கே வயல் காடெல்லாம் இருக்கிறதுனால புல்லுலாம் நிறைய கிடைக்கும் எல்லாமே மேஞ்சிவிட்டு தானா அந்த டைம் ஆனால் மணி மூணு மணி ஆனால் தானாக வீட்டை தேடி வந்துரும் ஒவ்வொரு மாடாக வரும் அப்படியே லைனாக வந்துரும் வந்துவிட்டு கணக்கெடுத்து பார்ப்போம் மாடுங்கள்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம் கரெக்டாக அன்னன்னக்கு மாடு அன்னன்னக்கு போயிவிட்டு வந்துரும் அதே மாதிரி வீட்டில் இந்த நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதால நிறைய வேர்க்கடலைல்லாம் போடுவோம் அந்த வேர்க்கடலையோட பொடி எல்லாம் வந்து போர் மாதிரி போட்டு வச்சுப்போம் அது போடுவோம் வைக்கல் இருக்கும் அதாவது நெல் அறுத்தம்ன்னா அந்த வைக்கல வந்து போர் போட்டு வச்சுருப்போம் அது வைக்கல் போடுவோம் வீட்டில் வந்து நாங்கள் வேர்க்கடலை பிடுங்கி அது என்ன ஆட்டுரதால் அந்த அது வந்து இந்த மல்லாட்டலாம் ஆடிகிட்டு வர்றதால் செக்காட போவோம் அது எடுத்துட்டு வந்து அது ஊற வச்சு அதுக்கு போடுவோம் அது தவிடு வந்து நாங்களே நெல் அரைக்க போவோம் மண்டிக்கு அப்படி நெல் அரைக்கிறதுனால் அந்த தவிட்டு அந்த தவிடு இருக்கு அதை கொண்டு வந்து மூட்டை முட்டயாக வச்சிவிட்டு அதையும் போட்டு காட்டுவோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக காட்டுவோம் ஏன்னா பால் கறக்கிற மாடுகள்லாம் வந்து சூடான ஐட்டம் எதுவுமே போட மாட்டோம் நார்மலாக இருக்கிற மாட்டுக்கு நார்மலாக இருக்கிற மாட்டுக்கு போடுவோம் மற்றபடி இந்த போய் மேஞ்சிவிட்டு வருதே அதெல்லாம் வந்து ஈவினிங் வந்த உடனே தண்ணி காட்டும் போது கொஞ்சமாச்சும் பிண்ணாக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறதால நிறைய இருக்கும் மூட்டை மூட்டையா அதனால் கொஞ்சமாச்சும் அந்த பிண்ணாக்கும் தவிடும் போட்டு காட்டினா தான் வயிறு ரொம்பும் என்ன தான் வெளியில் மேஞ்சிவிட்டு வந்தாலும் நம்ப வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி கழிநீர் தண்ணிலாம் வைப்போம் கூழ் ஆக்குவோம் சாப்பாடு கஞ்சி இருக்கு அதை ஆக்கி ஊற்றுவோம் இதெல்லாம் ஆக்கி ஊற்றி நல்லா கொழு கொழுன்னு இருக்கும் மாடுங்கல்லாம் அதே மாதிரி மாடு வந்து வெளியில போவுதுன்னா எல்லாம் பார்த்துகிட்டே இருப்பாங்க ஐயோ இவங்க மாடு மடி இப்படி இருக்கே இவ்வளவு பால் கறக்குமே இப்படி இருக்கு அப்படின்னுவாங்க மாலு நாங்கள் வந்து ஒரு மாட்டுக்கு எப்படியும் ஒரு ஒரு நேரத்துக்கே எட்டு லிட்டரு கறப்பாங்க எட்டு லிட்டரு கறக்கும் பெரிய பெரிய மாடு நல்ல சீமை மாடுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் நாங்கள் வந்து மாதத்துக்கே நல்லா சம்பாரிப்போம் பால்லையே நிறைய சம்பாரிப்போம் அதே மாதிரி ஆடுங்க வந்து குட்டி போட்டுச்சின்னா ஒரு ஆடு ரெண்டு குட்டி மூணு குட்டி நாலு குட்டி இப்படி போடும் அப்படி போடும் போது நாளுக்கு நாள் நிறைய பெருத்து போய்டும் ஆடுங்க ஆடு குட்டிங்க நிறைய போட்ற தால் இன்னைக்கு இந்த மாதம் பார்த்தா பத்து குட்டி இருக்கிறல்ல அடுத்த மாதம் பார்த்தா பதினஞ்சு குட்டி இருபது குட்டி அப்படி இருக்கும் ஏன்னா எங்களது கணக்கு வழக்கே இல்லை ஆடுங்க அவ்வளோ வச்சு வளர்ப்போம் வெள்ளாடு வெள்ளாடுங்க மட்டும்தான் வளர்ப்போம் இந்த செம்பரி ஆடுன்னு சொல்லுறாங்களே அதெல்லாம் நாங்கள் வளர்க்க மாட்டோம் வெள்ளாடு மட்டும்தான் வளர்ப்போம் அவ்வளோ குட்டி போடும் அதெல்லாம் வந்து சாதாரணமாக நாங்கள் மேய்க்க போம் போது குட்டி போட்ரும் அப்படியே தொடச்சிவிட்டு எடுத்துகிட்டு வருவோம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நல்ல நடக்க ஆரம்பிச்சுடும் அப்படி அதை வந்து வீட்டுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் பால் பீச்சு விட்டுட்டு முதல் நாள் மட்டும் தான் பீச்சு விடுவோம் மறுநாளில் அதே பால் குடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா விளையாடும் அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தா குழந்தைங்க கிட்ட ஓடிவரும் ஒவ்வொரு குட்டியும் கலர் கலராக வெள்ளை கலரு கருப்பு கலரு இப்படி பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் அதை எடுத்து கொஞ்சனும் போல் இருக்கும் குழந்தையை விட அதை எடுத்து கொஞ்சனும் அந்த அளவுக்கு அழகாகருக்கும் நாங்க எல்லாம் நல்லா விவசாயம் பார்க்குறதால ஐயோ நம்ம வீட்டில் இவ்வளோ அழகாக அழகாகா இருக்குதே குட்டிகன்னு சொல்லிவிட்டு அது அதையே ஒரு இதாக விவசாயம் பண்ணுறதால இதே பார்த்துகிட்டு இருக்கோம் சரி நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக அதே மாதிரி நாய் இருக்கும் நாய்ங்க வந்து சில டைம் வந்து கோழிகள் எல்லாம் முழுக்க ஆரம்பிச்சிரும் முடுக்கறதால் நாய்ங்களை அந்தளவுக்கு வளர்க்க மாட்டோம் ஒரு ஒன்று ரெண்டு வீட்டாண்ட வச்சி இருப்போம் அது எதுக்குன்னா அடுத்தவங்க வந்து எதுவும் ஆடு எல்லாம் திருடிகிட்டு போக கூடாது அந்த பட்டி மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒரு ஐம்பது ஆடு அறுபது ஆடு அப்படியே ஃபுல் முள்வேலி மாதிரி போட்டு அது உள்ளே அடைச்சி வைப்போம் கட்ட மாட்டோம் இப்போ வந்து வெளியாலுங்க வந்து யாராச்சும் அதை பிடிச்சுட்டு போயி விடுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு நாய் மட்டும் வளர்ப்போம் அந்த ரெண்டு நாய் வந்து யார் வந்தாலும் வீட்டாண்ட விடாது நம்ம ஆடு பிடிக்கவோ இல்லை கோழி பிடிக்கவோ இந்த ஆடுங்க பிடிக்கவோ யார் வந்தாலும் விடாது அந்த நாய் அவ்வளோ நன்றி உள்ளது எங்கள் அப்பா வந்து வண்டி மாடு வச்சி இருப்பாங்க அந்த தெரு முனையில அந்த வண்டி மாடு வருதுன்னா அந்த சலங்கை சத்தத்தை கேட்டுவிட்டு அந்த நாய் அப்படியே வந்துட்டாருன்னு ஒரு குஷியில் எகிரிகிட்டு வந்து அப்படியே ரோட்டில் நின்று பார்க்கும் பாருங்கள் அதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சி இருக்குணும் அவ்வளோ நல்ல அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் போயிவிட்டோன்னா சாப்பிடவே சாப்பிடாது ஐயோ காணமே ஆளுங்களை காணமே ஆளுகளை காணுமே தேடிட் இருக்கும் நம்ம வந்து நம்ம குரல கேட்டா தான் அது சாப்பிடவே ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நன்றி உள்ளது நாயும் மாடுன்னு பார்த்திங்ன்னா எங்கள் வீட்டில் பசு மாடு இருக்கும் அதே மாதிரி காளை மாடு இருக்குது பால் கறக்கிற மாடும் இருக்கும் எல்லா மாடும் வச்சு வளர்த்தவங்க தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்துக்கு அப்போல்லாம் வந்து ஏர் ஓட்றதுக்கு அதுக்குன்னு தனியாக வச்சுப்போம் ரெண்டு ஏர் போட்டுவோம் அண்ணா ஒரு ஏர் ஒட்டுவார் அப்பா ஒரு ஏர் ஓட்டுவார் அதுக்கு ரெண்டு ரெண்டு நாலு மாடு தனித்தனியாக இது வண்டி மாட்டுக்கு தனியாக மாடு ஏர் ஓட்டுறதுக்கு தனியாக மாடு அதே மாதிரி பால் கறக்கும் போது அந்த பால் கறக்கிற மாடுல்லாம் வந்து அங்கே கழனி பக்கல்லாம் கூட்டிகிட்டே போக மாட்டோம் அது மாதிரி தனித்தனியாக பிரிச்சு வச்சி இருப்பாங்க அந்த இதெல்லாம் போயிடுச்சு இப்போ எங்கே விவசாயமே அந்த அளவுக்கு பார்க்குறது இல்லை மாடும் போச்சு இப்போல்லாம் எங்கே டிராக்டர் வந்துடுச்சு யாரும் ஏர் ஓட்ட மாட்டுராங்க முதெல்லாம் ஏர் ஏர்னாலே போய் கூட்டிட்டு வருவோம் இப்ப எங்களது ரெண்டு ஏர் இருக்குன்னா இன்னும் ரெண்டு ஏர் வந்தா தான் எங்கள் கழனி எல்லாம் உழு முடியும் நாங்கள் எல்லாம் போய் உழுது இருக்குறோம் அதே மாதிரி கரும்பு நட்றதுக்கு வேண்டும் எல்லா வேலைக்கும் மாடு இல்லாம எந்த வேலைக்குமே முடியாது மாடு இருந்தா தான் வேலை ஆகும் இப்போ மாட்டுக்கெல்லாம் அவ்வளோ ரேட் விற்கிது அப்போலாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபாவிலே ஒரு மாடு வாங்கி விடுவோம் இப்போல்லாம் பத்தாயிரம் ரூபாய் இல்லாம மாடு பக்கமே போக முடியாது அதே மாதிரி ஒரு ஆடுன்னா அப்போ வந்து இரநூறு ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போய் விற்றுட்டு வருவோம் எதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தா சந்தையில் கொண்டு போய் ஒரு ஆட்டை விற்றுட்டு வருவார் அதே மாதிரி அப்பா வீட்டில் இருக்கிறதால ஒரு ஆட்டை அறுதாங்ன்னா அப்படியே ஒரு பத்து வீடு போல் போட்டுட்டு அதில் எதனா ஒரு கிலோவுக்கே ஐம்பது ரூபா தான் ஒரு கரிக்கு அப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறோம் எங்கள் வீட்டிலே வளர்த்துட்டு எங்கள் வீட்டிலே அறுக்கும் போது அது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது வறுமையால் அந்த மாதிரிலாம் செய்துருக்கிறோம் ஆனால் அப்பா சொல்வார் நீ இப்போ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சி இருக்கணும் சாப்பிட நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சாப்பிடுவிங்க அப்புறோம் எல்லாம் காசு போட்டு வாங்குனா இந்த மாதிரி கிடைக்குமா ஆனால் சுத்தமான காட்டில் போய் மேஞ்சிவிட்டு வரும் ஆடு அப்படியே பா சாப்பிடறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாகருக்கும் அதே மாதிரி ஆட்டில் வந்து பால் கறப்போம் பாருங்கள் அதை மாட்டு மேஞ்சி கிட்டே இருக்கும் போய் பக்கத்தில் உக்காந்து அப்படியே அந்த ஆட்டுப்பால் பீச்சி குடிக்கும் போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தான் காசு போட்டு கடையில் வாங்கி குடிச்சாலும் அந்த டேஸ்ட்டே வராது அதே மாதிரி மாட்டு பக்கத்தில் அப்படி தான் மாடு பா பால் கறக்கும் போது போயிவிட்டு அந்த கண்றை விட்டு பிடிச்சி கட்டிவிட்டு அது கா சொரந்திரமே அப்படியே முட்டி போட்டுகிட்டு அப்படியே பீச்சி குடிப்போம் பார் அப்படியே அந்த நுரைய வாய்க்குள்ளே போவும் பாருங்கோ அவ்வளோ டேஸ்டாகருக்கும் பசும்பால் அப்படியே காய்ச்சாமயே அப்படியே குடிப்போம் அப்படியே வயிறு ஃபுல் ஆகிடும் வீட்டில் வந்து சாப்பிட்ணுன்ற அவசியமே இருக்காது அப்படில்லாம் வளர்ந்தோம் நாங்கள் எல்லாமே ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே வளர்த்தோம் இப்போதக்கு இங்கே எதுவுமே கிடைக்கல எது போட்டாலும் காசு போட்டு வாங்குரதாக இருக்குது